இங்கே பக்கத்தில் இடுவம்பாளையத்துல ஆஞ்சனேயர் கோவில் ஒன்று இருக்குதுங்க ஆனால் அந்த தை தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பக்கம் வருவாங்க அங்கே எல்லோருக்கும் மதியானம் நாலு நாலு மணி வரைக்கும் அன்னதானம் உண்டு அங்கே கூட்டம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அந்த தமிழ் மாதம் முதல் சனிக்கெழமை தமிழ் மாதம் முதல் சனிக்கெழமை கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் பேர் பக்கம் வர்றாங்க அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலு இந்த வழியாக ராமர் வரும் போது ஆஞ்சினேயர் நியாபகார்த்தமாக ஒரு கல் வைச்சதாக சொல்கிறாங்க அந்த கல் நாளடைவில் அது அந்த ஆஞ்சினேயர் உருவமாக மாறியிருக்குது அந்த கல் வந்து பெரிய கல் தான் ஆனால் அது வந்து கொஞ்சம் சாய்ஞ்சு சாய்ஞ்சு நேராக எல்லா கோவில்லையும் பார்த்தாக்கா செலை மாதிரி நேரா நிற்கும் ஆனால் இது கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி இருக்குது வாலில் மணி கட்டின ஆஞ்சனேயர் அது ஒவ்வொரு மாதமும் அதுக்கு அது போக இதே ஆஞ்சினேயர் பிறந்த நாளுக்கு நம்ம பக்கத்தில் ராமர் கோவிலு ஒன்று இருக்குது அந்த ராமர் கோவிலு ராமர் பிறந்த நாளைக்கு ஆஞ்சிநேயர் வந்து அங்கேருந்து ஊர்வலமாக வந்து அங்கே ஜனங்கெல்லாம் நிறையா பேர் வருவாங்க வந்து ஆஞ்சநேயருக்கு ஹேப்பி பர்த்டே நைட்டு சொல்வாரு ஆனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கரகாட்டம் ஒயில் கும்மி எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு பிறந்த அனுமன் ஜெயந்தி வரும் போதும் நம்ம ராமர் கோயிலில்லிருந்து அவருக்கு போய் ஹேப்பி பர்த்டே சொல்கிறதுக்கு வருடம் வருடம் போய்ட்டு தான் இருக்கிறாங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா விசேஷமான நாள் அது